இப்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கோழி இருபது இருபத்தஞ்சி கோழி இருக்கும்ங்க அதுக்கு எங்கள் எங்கள் வீடு வந்து பெரிய கொஞ்சம் பெரிய எடம் தான் நல்லா விலாசமா இருக்கும் நல்லா கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும் அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சுத்தறதுக்கு கோழிங்கள்லாம் போறதுக்கு சுற்றி வர நிறைய ஃப்ரீயாக இருக்கும் இதே இட வசதி இல்லாதவங்க வீட்டில் பார்த்தா கொஞ்சம் குறுகலாக இருக்கும் சின்ன இடமா இருக்கும் நிறைய கோழி இருக்கும்போது ஒன்னுக்கொன்று அடித்துக்கும் சண்டை போட்டுக்கும் இது மாதிரி எல்லாம் நடக்கும் அதில் வந்து ஒவ்வொருத்தரை அடிச்சிக்கிறதுனால இறந்து போகிறதுக்கூட வாய்ப்பு இருக்குது எங்கள் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வசதி நிறைய இருக்கறதுனால நாங்க ஃப்ரீயாக இருக்குது அதே எங்கள் கோழி இருக்கனால அது அதை பாத்துக்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் மனஅழுத்தம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம்